இப்போ வந்து நம்ம லோக்கல் சேனல்ஸில் வந்து எப்படின்னா நம்ம நம்மளோடய சேனல்ஸில் வந்து நம்ம ஊர் செய்தியை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் இப்போது வெளியில் வெளிநாட்டில் இருக்கிற சேனல்ஸில் வந்து ந நிறைய நியூஸ் வந்து இருக்கும் அப்போது அதெல்லாம் வந்து நம்ம அவ அவங்களெலாம் வந்து ஈஸியாக கேப்ச்சர் பண்ணிவிடுவாங்க ஏன்னால் அங்கே வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது நிறைய ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க அவங்க போயிட்டு எல்லா நியூஸ்ஸும் கலெக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு இது பண்ணுவாங்க ஆனால் இப்போ நம்ம லோக்கல் சேனல்ஸில் வந்து நம்மளோடய நம்மளோடய சேனல்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிற சேனல்ஸில் வந்து அது அது சம்மந்தப்பட்ட இது மட்டும்தான் போடுவாங்க எதுவும் ரொம்ப டீட்டெய்ல்டாக போடமாட்டாங்க எது அவர்களுக்கு வந்து எதுவுமே வந்து வெளிநாட்டில் இருக்கிற நியூஸெலாம் வந்து இங்கே நமக்கு கிடைக்காது அதனாலே வந்து எதுவுமே டீட்டெய்ல்டாலாம் அவங்க எதுவுமே போடமாட்டாங்க அவங்க வந்து அவர்களுக்கு என்ன நியூஸ் சேனல்ஸ் என்ன கெடைக்கிதோ அதை தான் வந்து நியூஸ் சேனல்ஸில் வந்து போடுவாங்க அப்போதும் அது அது வந்து நம்ம என்ன என் நம் நம்மளோடய சேனல்ஸில் வந்து நம்ம ஊரில் வந்து ஒவ்வொரு தெருவுலையும் என்ன நடக்குது என்ன இது பண்ணுறோம் அப்படிங்கறத போடுவாங்க ஆனால் நம் நம்மளோடய சேனலில் வந்து வெளிநாட்டில் இருக்கிற சேனல்ஸ் வந்து போட வெளிநாட்டில் இருக்கிற நியூஸஸ்லாம் வந்து ரொம்ப டீட்டெய்ல்டாக போடமாட்டாங்க அதில் அங்கே வெளிநாட்டில் நடக்குறது வந்து ரொம்ப எப்படி சொல்வது ஃபுல்லா அவங்க என்ன ஏதாவது ஒன்று ரொம்ப முக்கியமானது இருந்தால் மட்டும்தான் போடுவாங்க ஆனால் நம்ம நம்ம ஊர் சேனலில் நம்ம ஊரில் நம்ம தெருவுக்கு தெரு என்ன நடக்குதோ இவ் அது எல்லாமே வந்துடும் அவர்களுக்கு வந்து இது தான் வரும் அது தான் வரும் அப்டின்னு கிடையாது நம்ம தெருவுக்கு தெரு என்ன என்ன இருக்குதோ இப்போ அந்த பொண்ணு நல்ல மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த இந்த தெரு இந்த தெருவில் இருக்கிறவுங்க நல்ல மார்க் எடுத்துருக்காங்க இந்த இந்த ஏரியாவில் இருக்கிறவுங்க நல்ல மார்க் எடுத்துருக்காங்க அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க அதை மாதிரி வேறு ஏதாவது நமக்கு நமக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் நம்மளோடய சேனல்ஸில் மட்டும்தான் இருக்குது அந்த இண்டெர்நேஷ்னல் லெவெல் சேனல்ஸ்லெலாம் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது வந்து கிடையாது ஆனால் இப்போ நம்ம ஊர் சேனலில் நமக்கு நிறைய விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துவாங்க விழிப்புணர்வுன்னா இப்போது வந்து ஒ ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு பையன் இப்படி தான் நடந்துக்கணும் ரோடில் போகும் போது நம்ம இதெல்லாம் பார்த்து பண்ணணும் ட்ரைவ் பண்ணும் போது பார்த்து போகணும் இல்லை வந்து யா யா யாருக்கிட்டையாவது நம்ம பேசும் போது நம்ம வீட்டுக்கு யாரோ வரும் போது நம்ம பார்த்து கவனமாக இருக்கணும் அவங்க வந்து ஏதாவது நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிவிடக்கூடாது நம்மளை ஏதாவது ஏ எதுவும் நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அந்த மாதிரியான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற வ வீடியோஸ் வந்து நிறைய போடுவாங்க இப்படி இருக்காதீங்க இந்த மாதிரி நம்ம தான் வந்து நம்மளை பா பார்த்துக்கணும் அந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் க்ரியே க்ரியேட் பண்ணுற வீடியோஸ் போடுவாங்க அப்புறோம் இந்த இப்போது இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணணும் இந்த இப்போது நம்ம ரோடில் இப்போ போயிக்கிட்டிருக்கும் வந்து நமக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா அந்த டைம் வந்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படி அந்த மாதிரியான அவேர்னஸ் க்ரியேஷனும் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து நமக்கு நம்ம அந்த சேனல்ஸை விட நம்ம இந்த சேனல்ஸில் வந்து நிறைய அவேர்னஸை வீடியோஸ் இருக்குது நிறைய பொழுதுபோக்குக்கான இதுவும் நிறையா கொடுப்பாங்க நியூஸ் சேனலில்